அயன் பாக்ஸ் வந்து பிளக்கு குத்தும்போது கைக்கு வந்து கரண்ட் அடிக்கும் அதே சமயம் இரண்டாவது கீழே துணியெல்லாம் போட்டு மேலே மெதுமெதுன்னு தேய்க்கும்போது அது ஏதோ ஒரு வழியில் கைக்கு பட்டுடுது கைக்குப்பட்டு கொஞ்சம் சூடு துணி வந்து சூடாகி அப்படியே புகை போய்விடும் அப்புறம் வெள்ளை துணியில் வந்து போட்டு செய்யும்போது நிறைய சேதாரம் ஆகிருது அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே போர்வையெல்லாம் போட்டு மெதுமெதுன்னு தேய்ச்சாலே என்ன தேய்ச்சாலும் வந்து அது ஏதோ ஒரு வழியில் சூடு பண்ணி இதாகி போயிடுது அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா கடைக்காரன் நீங்கள்தான் உங்க வீட்டில் கரண்டு வந்து ஏதாச்சும் கம்மியாக வரும் ஓல்டேஜி எச்சு வரும் கம்மி வரும் அதை செக் பண்ணுங்க எர்த் இல்லை அப்படிங்றான் அப்புறம் அதை சரி அதை சரி பண்ணினா மறுபடியும் சரி இதை வாங்கிட்டு போங்க அதிக விலையா இருக்குது ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டி ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாரண்டின்னு சொல்லுவான் வாரண்டின்னு சொல்லி அப்புறம் ரெண்டாவது நம்ம வாங்கிட்டு போன பிறகு என்ன ஆகி போகுது மறுபடியும் வந்து பிளக்கை குத்தி சட்டை போட்டு மேலே போட்டு தேய்ச்சமுன்னா அப்படியே புகையா போயிடுது சூடு ஹீட்டாக வருது இல்லாட்டி கே சூடே இல்லாமல் இருக்குது இப்படி இரண்டு விதமான ஒரு அயன் பாக்ஸில் வந்து கோளாறு இருக்குது அப்புறம் தேய்க்கும் போது எப்படி பார்த்தாலும் சரட்டு வந்து போயிடும் நல்ல துணியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு தடவை தேய்ச்சமுன்னாலே சரட்டு சூடு அதிகமாக வைக்கும்போது அது ஓட்டையாகிருது அப்புறம் ஓட்டை ஆகிறக்கு காரணம் என்னென்னு கேட்டமுன்னால் அது சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஓட்டையாகிருது அப்படி சொல்கிறாங்க ஒரு சரட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வரதே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் மறுபடியும் வந்து தேய்ச்சி தேய்ச்சி போடும் போது புழியும் போது அந்த சூடாகி சூடாகி சட்டையே வந்து ஓட்டையாகிருது ஓட்டையாகிட்ற சட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அயன் பாக்ஸு சரியில்லை சட்டையும் வந்து ஓட்டையாகிருது நாம் இதை பயன் படுத்த முடியுமா அப்போ வந்து இது கொஞ்சம் சரியில்லாததா தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து வந்து நம்ம அதை பயன்படுத்திதான் ஆகணுங்கிற நிலைப்பாடு இல்லை நம்ம பிரியம் தானே எப்படி பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அப்படி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைபாட்டில்தான் இருக்குது